ஹலோ கிறிஸ்டின் வெட்டிங்குக்கு வருவீங்களா மேக்கப் போடுவீங்களா ரேஸ்புரம் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஃபேசியல் பண்ணணும் த்ரெட்டிங் மூணு நாளைக்கு முன்னாடியே த்ரெட்டிங் பண்ணணும்

முந்தினநாள் ஃபங்க்ஷனுக்கு முந்தினநாள் ரெண்டு கை ஃபுல்லாக மெஹந்தி வைக்கணும் கால் ஃபுல்லாக மெஹந்தி வைக்கணும் ஹேர் ஸ்டெயில் கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும் பேசியல் ஃபேஸ் வந்து சிம்பிளாக இருந்தால் போதும் ஆ கண்ணுலயெல்லாம் கொஞ்சம் கம்மியாக மேக்கப் போடுங்கள் ஆ ரெண்டு ரெண்டு ஹேர் ஸ்டெயில் போடுங்கள் ரெண்டு ஹேர் ரெண்டு ஹேர் ஸ்டெயில் போடுங்கள் ஆ பொட்டு கொண்டு வராதீங்க நாங்கள் தங்க பொட்டு வச்சுருக்கோம் ஆ ஆ சரி ஆ அமௌண்ட்டு அ அமௌண்ட்டு ரெண்டு நாளைக்கு பண்ணுற மாதிரி

சிம்பிளாக தான் போடணும் ஆ ஆ சரி சிம்பிளாக போதும் ஆ வச்சுருக்கோம் ஆ ஆ போதும் ஆ ஜூவல்லர்ஸ் எல்லாம் வீட்டில் இருக்க தான் செய்யுது ஆ ஆ ஓகே ஆ சேரி